இந்த கடையில் இந்த மசாலா ஐட்டம் வாங்கி தான் நாங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எப்போவுமே காலங்காலமாக நாங்கள் ரொம்ப வருசமா இங்கே தான்ப்பா யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு வெளியில் இருந்து அரைக்கிறதோ பண்ணுறதெல்லாம் வாங்க மாட்டோம் செய்ய மாட்டோம் எங்களுக்கு இந்த கடையி வாங்கி யூஸ் பண்ணுறதுனால எங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கிது அதுமாதிரி இந்த எண்ணெய்களும் அப்படி தான் பாமா ஆயிலு அது இது எல்லாம் அந்த எண்ணெய் இந்த எண்ணெய் எல்லாம் வாங்கி நாங்கள் எல்லா எண்ணெய்யும் எங்களுக்கு ஒத்துப்போகும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ப ரேஷன் கடையில் வாங்குவோம் பாமா ஆயிலு கடையில் வாங்குவோம் அதெல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஒத்துப்போகுது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கிது அதை மாதிரி இந்த வெளியூர்களில் எல்லாம் பார்த்தா ஆந்திரா சைடு அந்த சைடு பார்த்தா காலையில் உணவு வந்து அவங்க எடுத்துக்க மாட்டாங்க நம்ம அப்படி இல்லை நம்மளுக்கு வேலைக்கு போகிறவங்க காலையில் சாப்பிட்டுட்டு தான் போகணும் சாப்பிட்டுட் போனால்தான் அங்கே வேலை செய்ய முடியும் அதனால் காலையில் உணவு நாங்கள் எடுத்துக்குவோம் அங்கே எல்லாம் டீ கீ பன்னு சாப்பிடுவாங்க அப்படி நம்மனால இருக்கற முடியாது அதனால் எங்களுக்கு இந்த உணவுமுறை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது மசாலா ஐட்டங்களும் பிடிச்சிருக்குது நாங்கள் எப்போவுமே எல்லாமே நாங்கள் இந்த மாசாலா ஐட்டத்தில் தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிதுப்பா